ட்ரையல் ரன்னிங் ஸ்ப்ரின்ட் இன்ட்டர்வெல் போன்ற ஆல்ட்டர்னேட்டிவ் ப ரன்னிங் பயிற்சியெல்லாம் நான் அது எப்போயாவது டைம் கிடச்சா நான் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டு பக்கத்திலயே கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி இருக்குது நடைபாதை பயிற்சி இருக்குது ஸோ அங்கே நான் போனேன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டேடியம் இருக்குது அங்கே போனேன்னா நடந்துவிட்டு ஒரு அரைமணி நேரமாவது நான் கொஞ்சம் நடைப்பயிற்சி மட்டும் செய்வேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்